எனக்கு வந்து இரவு நேரத்தில் நட்சத்திரம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச நட்சத்திரம் வந்து வால் நட்சத்திரம் அது கடந்து செல்லும் போது வந்து நம்ம எதாவது மனதில் நினச்சிக்கிட்டா அது நடக்கும்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி நான் ஒரு முறை பார்த்துருக்கேன் எனக்கு வந்து இரவு நேரத்தில் நட்சத்திரம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அது தான் வந்து சரியான நேரம் அப்போதான் வந்து நட்சத்திரம் அழகாக தெரியும்